செயல் ஓட்டுநரின் கண்ணியமான நடத்தை பற்றி பற்றிய நல்ல கருத்து சூழல் ஓட்டுநரின் கண்ணியமான நடத்தை மற்றும் ஒரு புதிய டவுன் அல்லது நகரத்தில் சரியான இடத்தில் இறங்க அவர் உங்களுக்கு எப்படி உதவினார் என்பதை பாராட்டவும் அதற்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கவும் புது நகரத்திற்குன்னு சொல்கிறத விட நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நான் காலேஜ் முடிச் காலேஜ் வரைக்கும் நான் வந்து காலேஜ் பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருந்தேன் கல்லூரிலெலாம் வந்து பேருந்தில் தான் நான் போய்கிட்டு இருந்தேன் ஆனால் அன்றைக்கி வந்து நான் தனியார் பேருந்தில் போகணுன்ற ஒரு சூழ்நெல எனக்கு வந்துச்சு இது வரைக்கும் நான் வெளியில் போனதே இல்லை ரொம்ப பயப்படுவேன் வெளியில் போகணுன்னா எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்கும் வெளி உலகம் ரொம்பவே பயமாக இருக்கும் ஸோ அப்போ நான் ரொம்பவே பயந்தேன் அதுதான் என்னோடய முதல் முதல் தனியார் பேருந்து பயணம் என்னோடய அப்பா அம்மா நண்பர்கள் யாரும் இல்லாமல் பயணித்த தருணம் அது நான் இங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஸ்டாப் பன்னெண்டு ஸ்டாப் தள்ளி ஒரு ஒரு இடத்துக்கு நான் போய் இறங்கணும் ஆனால் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு அஞ்சு ஆறு ஸ்டாப் மட்டும் தான் தெரியும் அந்தப் பன்னெண்டாவது ஸ்டாப் வந்து எனக்கு போகிற அளவுக்கு நடுப்புல இருக்கற ஒரு நாலு ஸ்டாப் எனக்கு தெரியாது நான் வந்து அந்த ஓட்டுநர்கிட்டேயும் அந்த கண்டெக்டர் சொல்வாங்கல்ல அவங்க அவங்ககிட்ட வந்து நான் சொல்லி இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு அந்த ஸ்டாப் தெரியாது கரெக்டாக வந்து அந்த இடம் வரும் போது எனக்கு ப்ளீஸ் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் கண்டிப்பாக உதவி செய்கிறோமான்னு சொன்னாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஓகே பரவாயில்லை நம்ம வந்து இன்றைக்கு கண்டிப்பாக வந்து இறங்கிடுவோம் இவங்கள்லாம் நம்ம இருக்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே அந்த ஓட்டுநர் என்ன பண்ணாருன்னால் கரெக்டாக நான் ஆறு ஸ்டாப் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுடுச்சு மீதி இருக்க நான்கு இலக்குகள் வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது அந்த ஒவ்வொன்றும் வந்து அழகாக என்கிட்ட சொல்லிகிட்டே வந்தார் நான் அதை கவனித்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக முடிஞ்சு பன்னெண்டாவதாக இடத்துக்கு வரும் போது இதுதான் நீங்கள் இறங்க வேண்டிய இடோன்னு எனக்கு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவர் எனக்கு உதவி செஞ்சதுக்கு நல்ல ஓட்டுநர் நல்லாவே உதவி செஞ்சார் இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுநர்கள் இருந்தால் நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருக்கும் வெளி மாநகரத்துலேருந்து வரவங்க புதுசாக வந்து நம்மளோட நகரத்துக்கு வரவங்க பிற நகரத்துக்கு போகிறவங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஓட்டுநர் இருந்தாங்கன்னால் அவங்களால வந்து நிறைய விஷயத்த வந்து பயமில்லாமல் செய்ய முடியுன்றதுதான் என்னோடய இடத்துலேர்ந்து நான் சொல்ல விரும்புவது நிச்சயமா எல்லோருக்குமே வந்து இந்த ஒரு அனுபவம் இருக்கும்ன்னு நினைக்கிறேன் எனக்கும் இருந்தது நல்ல ஓட்டுநர் கண்டிப்பாக நான் அவரை பாராட்டியே ஆகணும் அவரோட நல்ல மனதுக்கு அவர் நல்லாவே இருப்பார் நல்லாவே எனக்கு உதவியும் செஞ்சார் ஸோ நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவருக்கு ரொம்ப ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு போய் என்னை விட்டார் அவர்